நீங்கள் எப்போதாவது ஒரு போட்டியிலோ கண்காட்சியிலோ உங்கள் ஓவியத்தை காட்சிபடுத்துதியுள்ளீர்களா அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லையென்றால் நீங்கள் அந் ஆரம்பநிலை இடைநிலை ஓவியத்தை தேர்வுகளில் பங்கேற்றுள்ளீர்களான்னு கொஸிடினு நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இப்போது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி போட்டியெலாம் வைப்பாங்க அதில் வந்து நான் வந்து கலந்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஓவியப் போட்டி வந்து வைச்சாங்க அதில் வந்து கலந்துகிட்டேன் நான் வந்து எனக்கு வந்து பார்த்து தான் வரைய தெரியும் பார்க்காமலாம் வரையத் தெரியாது ஸோ அதனால வந்து அவங்ககிட்ட கேட்டேன் பார்த்து வரையலாமா பார்க்காம வரையலாமான்னு எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து நாங்கள் உட்காந்த இடத்துல வந்து வீடு கிட்டே அந்த டிஷ்டி இதெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த பிக்ச்சரில் வந்து விநாயகர் அப்படின் விநாயகர் அங்கே இருந்துச்சு அதை பார்த்து வரையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டேன் நானும் சரி நானும் வரைஞ்சேன் வரைஞ்சேன் அவங்க வேறு டைம் முடிஞ்சுச்சி முடிஞ்சுச்சி அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க கடைசி இதில் ஃபுல்லாக வரைய முடில்ல ஒரு கால் வரைஞ்சிட்டேன் இன்னொரு காலில் பாதி தான் வரைஞ்சேன் ஏ ஃபோர் சீட்டு வேறு இடம் சரியாக போகல நானும் அரை குறையா அப்படியே இப்படி அப்படி இப்படி வரைஞ்சி ஓ பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்லாம் சொல்லல பட் இப்போது நல்லா தான் வரைவேன் அப்போது வந்து கொஞ்சம் எப்போனா நான் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்படி வரைஞ்சேன் பட் வந்து நான்தான் ஃபஸ்ட் பிரைஸு மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப என்னுது வந்து நல்லா இருந்ததாக வந்து சொன்னாங்க சூப்பராக இருந்ததாக சொன்னாங்க அது வந்து என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு அதுவும் நான் கலந்துக்கிட்டே ஃபஸ்ட்டு போட்டியும் அதுதான் ஓவியப் போட்டி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு போட்டி அதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் வந்து இருந்துச்சு நன்றி